தமிழ்நாட்ல வந்து நிறைய வன வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது அதில் வந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் அமராவதி முதலை பண்ணை கிண்டி பூங்கா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் முதுமலை யானை சரணாலயம் அதெல்லாம் வந்து நிறையாவே இருக்குது அதில் வந்து மக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாகவே போகலாம் எல்லா இடங்களுமே ரொம்ப ந அழகான இடங்களாக இருக்குது அதில் வந்து தாவரங்கள் அதை வந்து ஊட்டியில் வந்து இந்த பொட்டானிக்கல் காடர்ன் அந்த மாதிரி வ சில அரிய வகை தாவரங்கலெலாம் வெச்சு இருக்கிறாங்க அதில் வந்து அந்த முதலைகள் அப்புறம் புலிகள் ஆனமலை புலிகள் சரணாலயம் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வெச்சுக்க வேண்டிய உயிரினங்கள் அரிதான இனங்களாகவும் இருக்குது புலிகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்புறம் மயில் வெள்ளை மயில் அப்புறம் வெள்ளை புலிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம நம்மளுக்கு கிடைக்காத பார்க்க முடியாத சில உயிரினங்கள் அது நம்ம பாதுகாப்பாக வெச்சு இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் வந்து இந்த சரணாலயங்கள் வந்து எடுத்துகிட்ருக்குது வண்டலூர் ஜூ வண்டலூர் ஜூவில் வந்து ரொம்ப விலங்குகள் வந்து அதிகமாகவே வந்து அங்கே இருக்குது நல்லாவே இருக்குது